இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் எத்தனை காலேஜ் இருக்குது எத்தனை பள்ளிக்கூடம் நிறையா இருக்குது இது மாரி காலேஜுன்னு எடுத்துக்கிட்டோம்னால் இது மாரி பிஜிபி காலேஜ் கேகேஜி காலேஜ் மகேந்திரா காலேஜ் பாவை காலேஜ் அப்புறம் இது கிரீன் பார்க்கு அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குது இதே மாதிரி ஸ்கூலு இது மாரி இப்போ எடுத்துகிட்டோனால் குறிஞ்சி ஸ்கூல் இருக்குது நவோதயா ஸ்கூல் கிரீன் பார்க் இது மாதிரி கவுர்மெண்ட் ஸ்கூல் நிறைய எக்ஸெட்ரா நிறையா இருக்குது இது மாரி இந்த மாரி ஃபீஸ் எடுத்துக்கிட்டோம்னால் இந்த மாரி பிஜிபி காலேஜுலெலாம் பதிவு ஸ்டார்டிங்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பதிமூணாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபா தான் பீஸ்ஸு அதே மாரி எல்லா காலேஜு எல்லாம் ஸ்கூல்லு இந்த மாரி ஃபீஸ்ஸு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இதே மாரி நாமக்கல் மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் வேலை வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இது மாரி என்ன இப்போ எது படிக்கிற படிக் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிது அதுக்கப்புறம் கல்வி நிறுவனங்களை வந்து நிறைய இங்கே வந்து படிப்பு நிறைய எல்லாம் படித்து தான் இருக்காங்க நாமக்கல் மாவட்டம் வந்து முக்கியமாக பள்ளி கல்லூரிகள் நிறையா இருக்கும் இது மாரி எக்கசக்கமாக இருக்குதுன்னே சொல்லலாம் அதே மாதிரி இப்போ ஃபீஸும் எல்லாமே கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்காங்க என்ன சொல்வது எல்லாம் ஃபீஸு கம்மியாக இருக்கனால் மக்கள் வந்து விரும்பி படிக்கிறாங்க ஏன்னால் இப்போது ஒரு காலேஜில் ஃபீஸு கம்மியாக இருந்தால் அந்த காலேஜில் சரி நல்லா எல்லாம் படிக்கிறாங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னால் இப்போ குடு பழங்குடியெல்லாம் இப்போ அம்மா கொஞ்சம் கீழே உள்ள மக்கள் எல்லாம் இது மாரி சின்ன காலேஜ்ஜு பெரிய காலேஜில் இவ்வளோ ஃபீஸு கம்மியாக கொடுக்குறாங்க சரி நம்ம பசங்கள் படிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் போய் சேர்த்து விட்றாங்க அதே மாரி கட்டணம் வந்து ஃபீஸு வந்து ரொம்ப முக்கியம் காலேஜுக்கு மே இப்போது பணக்காரங்களெலாம் இது மாரி பெரிய காலேஜை தான் சூஸ் பண்ணிணாங்க இது மாதிரி ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக வைக்கிற ஃபீஸ் பே பண்ணுவாங்க இது மாரி சின்ன பழங்குடி மக்கள் சின்ன சின்ன ஆள் கிராமப்புறங்களில் வாழும் மக்களே இது மாரி கவுர்மெண்ட் காலேஜு பிரைவேட் காலேஜு இந்த மாரி இதில் தான் சேருவாங்க அதனால இந்த க பிரைவேட் காலேஜில் இப்போ இந்த மாதிரி மக்கள் இருக்கனால் நம்ம ஃபீஸு கொ கம்மி பண்ண நம்ம காலேஜில் வந்து நிறையா பேர் வருவாங்க நிறைய படிப்பாங்க படிக்கிறதுக்கு நிறையா மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க அதனால் ஃபீஸு கொஞ்சம் குறைச்சி வைச்சா படிப்பு வேலை வாய்ப்பு அதே மாதிரி படித்த படிப்புக்கும் வேலை வாய்ப்பு அவங்க காலேஜுலேயே இப்போ பிளேஸ்மெண்ட்டும் ஒரு கோ வ வைப்பாங்க இப்போ நம்ம இது படித்திருக்கணும்னா இந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் அதே மாரி தான் எல்லா காலேஜும் சரி ஸ்கூல் சரி எல்லாமே அதே மாரி தான் கிடைச்சிட்டே இருக்கும் இப்போ நாமக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கனால் முக்கியமான கல்வினால் இது மாரி நர்ஸிங் ஸ்டூடெண்ட்டு நிறையா இருக்காங்க அப்புறம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு இது மாரி நிறைய ஸ்டூடெண்ட்டு நம்ம நாமக்கலில் வந்துகிட்டே தான் இருக்காங்க மக்கள் விரும்பி படிப்பிறது வந்து என்னெனானா நர்ஸிங் படிப்பாங்க அப்புறம் இன்ஜினியரிங்கு படிப்பாங்க இது மாதிரி ஆர்ட்ஸு நிறைய இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அதுக்கப்புறம் கட்டணம் வந்து ஓகே எல்லாேருக்கும் கரெக்டாக தான் இருக்குது இப்போது பாவை காலேஜில் அப்படி தான் நாமக்கல்லில் வந்து எப்பேயுமே தொழில் இப்போது வேலை வாய்ப்பும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இப்போது இங்கே இருந்து வேலை வாய்ப்பு தேடுறத விட இப்போ வெளியில் இருந்து வரவங்களே எல்லாேருமே வேலை வாய்ப்பு நாமக்கல்லில் அதிகமாக இருக்குனால் நாமக்கல்லில் வந்து வேலை வாய்ப்பு தேடி எல்லாம் இங்கே தான் வராங்க ஸோ அதனால நம்ம நாமக்கல்லில் இருக்கிறவுங்களுக்கு வந்து நாமக்கல் பற்றி யாருக்கும் தெரியாது நாமக்கல்லில் இருந்து வெளியே இருக்கிறவுங்களுக்கு தான் நாமக்கல்லில் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் அதனால தான் நாமக்கல்லில் இப்படி இந்த மாதிரி நாமக்கல் கலைகளை வந்து எல்லாமே விலையும் கொஞ்சோம் கம்மியாக தான் படிக்க வைக்கறது கொஞ்சம் சிரமெலாம் இருக்காது ஓகேவாக இருக்கும் மிடில் கிளாஸ்கெல்லாம் இந்த நாமக்கல்லில் பாவை காலேஜு பிஜிபி காலேஜு இங்கே எல்லாம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணி கொடுக்குறாங்க அதனால ஃபீஸ் கம்மியாக பண்ணி கொடுக்கறதுனால எல்லா பசங்களும் படிக்கிறதுக்கு இங்கே தான் வராங்க ஃபீஸு கம்மியாக இருக்கனால் எல்லாம் படிக்க வர்றாங்க அதே மாரி ஸ்கூல் அப்படி தான் ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நவோதயா ஸ்கூலிலே எடுத்துகிட்டிங்னா ஃபீஸு கொஞ்சம் அதிகமாக தான் கொடுப்பாங்க அதனால பேரண்ட்ஸ் என்ன பண்ணிணாங்க ஒரு ஒருத்தரும் ஃபீஸ் இருந்தால் போய் நவோதயா ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைப்பாங்க அப்படி ஃபீஸ் கம்மியாக அப்படி கொஞ்சம் காசு டிமேன்ட் ஆச்சுனால் இது மாரி கவுர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கிலாம் கவுர்மெண்ட் ஸ்கூலிலே எல்லாம் ஃப்ரீ தான் அதனால கவுர்மெண்ட் ஸ்கூலிலே படித்து கவுர்மெண்ட் ஸ்கூலேயே இது காலேஜிலே சேர்ந்துட்டுனா நம்ம ஃபீஸு குறைக்கும் அந்த மாரி நிறையா பண்ணலாம் அதனால தான் நாமக்கல் வந்து நம் கல் முக்கிய கல்வி நிறுவனமாக இருக்கிறது